எங்கள் இடத்துல விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி சிறப்பு பயிற்சி அப்படின்னா அது ஹாக்கி தான் எங்கள் ஊருக்கு பேர் போன இடம் வந்து ஹாக்கி விளையாட்டில் சிறப்பான ஒரு இடம் அப்படினாக்க அது எங்கள் பாய்ஸ் ஸ்கூல் கிரௌண்ட் மட்டும் தான் அதர்வைஸ் வேறெதுவும் கிடையாது